நான் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் என்ன வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஹையர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லோரும் ஆர்டர் பண்ணும்போதே சொன்னாங்க இது ஆர்டர் பண்ணாதீங்க அந்தளவுக்கு வந்து வாஷிங் மிஷின்லாம் வந்து நல்லா இல்லை அப்புறம் வந்து சர்வீஸுக்கு வரமாட்டாங்க அப்படின்ட்டுனு சொன்னாங்க நான் இருந்தாலும் நான் டிவி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது நல்லா இருந்துச்சுங்கற ஒரே காரணத்துக்காக வாஷிங் மிஷின் ஒன்று ஆர்டர் பண்ணேன் ஆர்டர் பண்ணி வந்துச்சு பட் எனக்கு கலர்ஸுலாம் ஓகே நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து ஒன் அவர் ஓடினாக் கூட அந்த அப்படியே வந்து அழுக்கு போகாமல் அப்படியேதான் இருந்துச்சு எவ்ளவுதான் நம்ம லிக்யூடு வந்து அதிகமாக ஊற்றினாக் கூட அது அந்தளவுக்கு வந்து அழுக்கு வந்து போகவே இல்லை இன்னொன்று வந்து டைமிங் வந்து ஒன் அதாவது எயிட்டி செக் எயிட்டி மினிட்ஸா எயிட்டி மினிட்ஸு எயிட்டிஸ் ஆமாம் அறுபது நிமிஷம் வரையும் கூட வந்து அறுபது எண்பது நிமிஷம் வரையும் கூட அது ஓடினாலுமே ஒயிட் சர்ட்லாம் ரொம்ப ரொம்ப வந்து நல்லா வந்து அது அழுக்கு எடுக்கவே இல்லை இன்னொன்று பார்த்தீங்கனா அதில் இன்னொரு ஃபெசிலிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அதுவே ட்ரையர் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆப்ஷனுமே இதில் இல்லை இது வந்து நான் இருவத்தஞ்சாயரரூபா கொடுத்து வாங்கினேன் ஆனால் இருபத்தஞ்சாயிரத்துக்கு உள்ள ஒர்த்து வந்து அந்த வாஷிங் மிஷினில் இல்லை வந்து அப்புறம் வந்து ஹாட் வாட்டர்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரியான எந்த ஃபெசிலிட்டியுமே அதில் இல்லை வந்து அது துவைக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து துவச்சி முடித்ததுக்கப்பறம் அலசுறது அலசி முடித்ததுக்கப்பறம் ட்ரையர் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இல்லை நம்ம ஒரு ஒருத்துக்குமே வந்து அது அலாரம் மாதிரி அடிக்குது அப்பப்போ போய் நம்ம அந்த மோடை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் நான் இப்போ இப்போ உள்ள ஃபெசிலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே பண்ணுற மாதிரி வந்திடுச்சி இல்லைங்களா அதுதான் அதில் வந்து அந்த ஃபெசிலிட்டி இல்லை எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அந்த ப்ராடெக்ட் வந்து பிடிக்கவே இல்லை அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஹோஸ்லாமே ரொம்ப வந்து ரொம்ப புவர் குவாலிட்டியா இருந்துச்சு அந்தளவுக்கு நல்லா இல்லை எனக்கு அது வந்து சுத்தமாக எனக்கு வந்து அந்த அந்த மாடல் வந்து பிடிக்கல ஆனால் ஹையர்லேயே நிறைய மாடல்ஸ் வந்து நல்லாயிருக்கு நான் ஆர்டர் பண்ண மாடல் வந்து இந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்ட்டபிளாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கனா இப்போது ஸ்டோனு இந்த மாதிரில்லாம் எதுவுமே அந்த மாதிரி சாரீஸுலாம் அதில் போடவே முடியாது சில ஆப்ஷன்ஸில் வாஷிங் மிஷின்லெல்லாம் அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்டோன் உள்ளதுக்கு தனியாக துவைக்கும் அப்புறம் வந்து அழுக்கு அதிகமாக இருந்தால் தனியாக துவைக்கும் டிரையருக்கு மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வாஷ் பண்ணுறத்துக்கு மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் துவைக்கறத்துக்கு மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்தமாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் அந்த மாதிரி ஆப்சன்ஸுலாம் இல்லை ஒன் அவர் ஓடினாக்கூட அந்தளவுக்கு வந்து அதை நீட்டாக வந்து துவைச்சி கொடுக்கறது இல்லை அதனால் எனக்கு வந்து அந்த வாஷிங் மிஷின் மேலே அந்தளவுக்கு ஒரு இது இல்லாமல் நான் இனிமேல் அதை யூஸ் பண்ணவே கூடாது இனிமேல் ஆன்லைனில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு பெ பெரிய முடிவுக்கு வந்துவிட்டேன்